பால் பற்றி சொல்லும்போது கறவை பால் சொல்கிறாங்க கறவை பால் தான் உண்மையிலே பெஸ்ட்டானது ஏன்னால் அப்போது பசுவெலாம் மேய்ஞ்சிட்டு வந்ததும் அதை கட்டி அப்போயே கறக்கிறோம் அது தான் சுத்தமான பால் அதோடு அதில் வந்து அந்த கிருமிகளெலாம் கண்டிப்பாக இருக்காது அதனாலே அந்த கறவை பால் ரொம்ப மிகவும் நல்ல முக்கியமானது அதைதான் நானும் வாங்குகிறேன் ஏன்னால் அது இந்த பாக்கெட் பாலெலாம் இப்போ வருது அது வந்து சுகாதார முறையில்ப்படி பார்த்தா அது கெடுதல் உண்டாகும் அதனால பாக்கெட் பாலையே உபயோகிக்கவே கூடாது கண்டிப்பாக கறவை பால் மட்டும்தான் அதுதான் பெஸ்ட்